ஹலோ ஆ கண்டக்டருங்களா எப்பண்ணே வண்டியை நிறுத்துவீங்க ரெஸ்ட்ரூம் போகிறத்துக்கு அண்ணே நான் திருவண்ணாமல வரைக்கும் போகணுண்ணா அண்ணே எவ்வளோ நேரம்ணா அர்ஜண்ட்டாக வருதுண்ணே கொஞ்சம் பார்த்து நடுவில் சாப்பாட்டுக்குலாம் நிறுத்த மாட்டீங்களா நாடார் மங்கலம் ஹோட்டலாண்ட நிறுத்துவிங்களா நடுவில் என்ன வேறு எதுவும் இல்லையா இங்கே ஹோட்டல்லாம் இருக்குண்ணா அங்கே என்ன நிறுத்த மாட்டீங்களா

இதோ பாருண்ணா சாம்பார் சாம்பார் பாக்கெட்டு வேறே லன்ஞ்சுலேருந்து பிச்சிக்கிச்சின்னால் அதை வேறே கொஞ்சம் கிளியர் பண்ணணும் வழில கொஞ்சம் நேரம் நிறுத்துனிங்கன்னால் க்ளீன் பண்ணிடுவேன் நான் இன்னும் எவ்வளோ நேரம்ணா ஆகும் போக ஆ கொஞ்சம் வேகமாக போக சொல்லுண்ணா ட்ரைவர் அண்ணாவை ஆ சரிண்ணா சரிண்ணா கொஞ்சம் பார்த்து போக சொல்லுண்ணே சீக்கிரம் போக சொல்லுண்ணே ஆ சரிண்ண ஆ ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா ஆ